வாங்கம்மா என்ன சாப்பிட்றீங்க ஆ வடையா என்ன வடைமா வேணும் ஆமை வடையா நம்மட்ட உளுந்து வடை பருப்பு வடை பஜ்ஜி சமோசா சமோசாவிலே எல்லா வெரைட்டி இருக்கும்மா சிக்கன் சமோசா இருக்குது வெஜ்ஜூ சமோசா இருக்குது காளான் சமோசா இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வடை வேணும் கேட்டீங்க பருப்பு வடையா சட்னியாம்மா சாம்பாராம்மா ரெண்டுமே கொடுக்கவா சரிம்மா இந்தாம்மா டீ ஏதும் வேணுமாம்மா காப்பியா ஒன்று போதுமாம்மா சரிமா சரிமா நீங்கள் புதுசாயிருக்கேம்மா இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிங்களா இந்த ஏரியாவுக்கு அப்படிங்களா எங்கே வந்திருக்கிங்க அந்த பின்னாடி அங்கே ஒரு க்ரௌவுண்ட் இருக்கே அது பக்கத்துலேயா ஆ சரி ஏன்னால் புதுசாக இருக்கே ஏன்னால் வழக்கமா வர ஃபேஸ் மாதிரி தெரிலயா அதுதான் கேட்டோம் அப்படிங்களா சரிம்மா நம்ம இங்கே எல்லாமே இருக்குது டீ காபி வடை வீட்டுக்கு கொண்டுவர சொன்னீங்கன்னால் கூட இந்த நம்பருக்கு இதுதான் கார்டு இந்த நம்பரை வச்சுக்கோங்க கால் பண்ணி இந்தமாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் கொடுங்க வடை கொடுங்க சமோசா கொடுங்கனு கேட்டால்க்கூட கொண்டுவந்து கொடுப்போம் ரேட்டுமெலாம் கம்மிதான் நம்மகிட்டே அதுமாதிரி எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சமையல் ஆர்டரெலாம் எடுத்து செய்கிறாங்க கல்யாண வீட்டுக்கு இந்தமாதிரி நிச்சய வீட்டுக்கெலாம் செய்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்த நம்பருக்கு கால் பண்ணுனால் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ஆ போதுமாம்மா வேறெதும் வேணுமா இட்லியா ஆ இட்லியெலாம் இருக்குதும்மா இட்லி பூரி சப்பாத்தி எல்லாமே இருக்குதும்மா பார்சலா இல்லை இப்போ சாப்பிடவாம்மா பார்சலாகவே கொடுத்துடவா சரிம்மா சரிங்மா ஆ குருமா இருக்குது பூரிக்கு குருமா வச்சுடவா ம் சரிம்மா சரிமா இந்தா கட்டிவிட்டாங்கம்மா இந்தாங்கம்மா ஆ மொத்தம் ஆ தொண்ணுாத்தாறுவா ஆகுதும்மா ஆ கொண்டாங்கம்மா இந்தாங்கம்மா மீதி சில்ரை நாலு ரூபா இருக்குது ஆ இந்த கார்டை வச்சுக்கோங்கம்மா எதாயிருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம நல்லா பண்ணிதந்துடலாம் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா